ம் ஆமாம் மேடம் நான்தான் மேடம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் உங்களுக்கு என்ன உதவி மேடம் தேவைப்படுது ஓகே மேடம் இப்போ வந்து உங்கள் தம்பிக்கு ஏஜ் என்ன மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீ த்ரீ ஃபிஃப்டி சிசிலேருந்து நம்மள்ட்ட வந்து புல்லட் வந்து ஸ்டாட் ஆகுது ராயல் என்ஃபீல்டு இப்போ வந்து அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு சூட்டபுள் ஆகுதான்னு பாருங்கள் ஓகேவா மேடம் இப்போ வந்து த்ரீ ஃபிஃப்டி சிசில வந்து ஸ்டாட் ஆகுது என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னா இதில் வந்து ரெட்டு எல்லோ ப்ளாக்கு மூணு கலர் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது கலருக்கு தகுந்தாப்போல ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா மேடம் இப்போ வந்து இதோ நம்ம வண்டியோட மைலேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கும்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டிலருந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் வரைக்கும் பர் லிட்டருக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும் ஓகேவா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் வந்து யார் பேர்ல மேடம் வண்டி எடுக்கிறதா இருக்கீங்கள் ஓகே மேடம் அப்போ வந்து நீங்கள் நீங்கள் ஷோரூம்க்கு நேராக விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் வே இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு வேற எதுவும் டீட்டெயில்ஸ் இருந்தால் கேளுங்கள் நீங்கள் வரும்போது ப உங்கள் யார் பேர்ல வண்டி எடுக்குறீங்களோ அவங்களோட பாஸ்போட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுங்கள் அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸு ம் இஎம்ஐலாம் நம்மள்ட்ட இருக்குது மேடம் நீங்கள் வந்து இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட்டு மேடம் பே பண்ணலான்னு இருக்கீங்கள் ஓகே மேடம் இப்போ அந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ரெண்டர லட்சரூபா மேடம் இப்போ வந்து நீங்கள் ஐம்பதாயரூவா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பிளான் இருக்குது மேடம் மன்த்லி மன்த்லி உங்கள்ட்ட வந்து உங்கள் அக்கௌண்ட்லருந்து ஃபை தௌசண்ட் வந்து நாங்கள் வந்து டெபிட் பண்ணிக்குவோம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நம்மள்ட்ட ஆ ஆ ப்ளாக் கலருங்கிறது நம்மள்ட்ட வந்து ஒரு ஃபை தௌசண்ட் மட்டும் எக்ஸ்ட்டா வரும் மேடம் ரெட் கலர்லாம் அதே ரேட்டு தான் மேடம் இன்னோன்னு க்ரே கலர் இருக்குது க்ரே கலர் கலர் வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் எக்ஸ்ட்டா வரும் மேடம் ஏன்னா அது கன்மெட்டல்னு சொல்லுவாங்கள் அது வந்து நல்லாருக்கும் மேடம் ஆ ஆமாம் மேடம் நம்மள்ட்ட கண்டிப்பாக புக் பண்ணணும் புக் பண்ணிட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு வந்தீங்கன்னால் உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிடுவோம் நீங்கள் வந்தோடன்னே ப்ராசஸ்லாம் முடிஞ்சு டெலிவரி எடுத்துட்டு போயிடலாம் மேடம் பைக்கை நீங்கள் வரும்போது யார் பேர்ல வண்டி எடுக்குறீங்களோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு பாஸ்போட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு இது மட்டும் எடுத்துட்டு வாங்க மேடம் வேற எதும் தேவயில்லை ஓகே மேடம் நம்மள்ட்ட வண்டி வாங்குற எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் மேடம் இல்லை மேடம் வேற எதுவும் டிஸ்கவுண்ட் நம்மள்ட்ட பண்ண முடியாது இது நம்மளோட எல்லாமே ப்ர ப்ரைஸ் குவாலிட்டி எல்லாமே ந நீட்டாக இருக்கும் மேடம் நீங்கள் நம்பி வாங்கலாம் மேடம் நம்மள்ட்ட ஓகே மேடம் தேங்க்ஸ் ஆ ஆ வாங்க மேடம் கண்டிப்பாக வாங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க் தேங்க்யூ